பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் தீபாவளிக்கு தாங்க நிறைய பலகாரம் செய்வோம் வழக்கம்போல் எல்லாம் சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து என்ன செய்வோன்னா நிறைய பலகாரம் செய்வோம் முறுக்கு சுடுவோம் ஜி ஜிலேபி சுடுவோம் அதிரசம் சுடுவோம் சோமாச்சி சுடுவோம் இதல்லாம் சுட்டு ஒரு பாத்தரத்தில் அடுக்கி வச்சுட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் முடிச்சப்பையும் அதல்லாம் நாங்கள் எடுத்து ஒரு ஒன் மன்த்துக்கு சாப்பிட்டுட்டு இருப்போங்க முறுக்கு பார்த்தீங்கன்னா அதிலியே டிசைன் டிசைனாக முறுக்கு சுடுறதுக்குன்னு அச்சு நிறைய இருக்கும் அதைவச்சு நாங்கள் வந்து டிசைன் டிசைனாக முறுக்கு சுட்டுப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல கொழுக்கட்டைன்னு சொல்லிவிட்டு ஒன்று செய்வோம் அதுவும் செஞ்சு சாப்பிடுவோம் அதல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சைடில் வந்து பூவரசன் இலைன்னு சொல்லிவிட்டு ஒன்று இருக்கும் அதை எடுத்து மாவை பிசஞ்சு ஒரு அச்சுமாதிரி இருக்கும் கொழுக்கட்டை அச்சு அந்த அச்சில் அந்த மாவை வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த இலையில வச்சு அந்த இட்லி பானையில் வேக வச்சு அதுக்குள்ளே தீனிலாம் வச்சுருக்கோம் வச்சு மூடி வச்சுட்டா அது வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டிஷ்ஷை சாப்பிடுவோம் இப்படி நிறைய நாங்கள் தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிடுவோம் தீபாவளிதான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அப்போதான் நாங்கள் நிறைய பலகாரம் செய்வோம் இதல்லாம் செஞ்சு நாங்கள் சாப்பிடுவோம் டேஸ்ட்டாகவும் இருக்கும்